நீங்க இப்போ பைக்கில் போறப்போ என்னென்ன முக்கியமான விஷயன்னா பிரேக்கு ஆக்ஸ்லேட்டர் பெட்ரோல் போட்யிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பைக்கில் போறப்போ வச்சிக்கணும் இன்சூரன்ஸ் கரெண்ட்டில் இருக்கணும் லைஸென்ஸு கரெண்ட்டில் இருக்கணும் ஆர்சி புக்கு ஹெல்மெட்டு யூஸ் பண்ணனும் இதெல்லாம் உங்கள் பைக்குக்கு வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இப்போ பயணம் போறீங்கன்னா ஆவணங்கள் வச்சிருப்பீங்க இப்போ ஆர்சி புக்கெல்லாம் இத்தனை வர்ஷத்துக்கு ஒருக்க ரினீவல் பண்ணனும் இன்சூரன்ஸு ரினீவல் பண்ணனும் இயர்க்கு ஒன் டைம் டூ இயர்க்கு ஒன் டைம் அதெல்லாம் பார்த்துக்கணும் எக்ஸ்பைரி ஆய்டுச்சின்னா இப்போ போலீஸில் மாட்டிருவீங்க இப்போ எங்கே பார்த்தாலும் பாதையில் நிற்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்கள் கரெக்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ரூட்டில் போயிட்ருக்கீங்கன்னா கவனமாக இருக்கணும் இந்த பக்கம் திரும்புறது லெஃப்ட்டு திரும்புறது இண்டிகேட்ரு போட்டு தான் திரும்பணும் இல்லைன்னா பின்னாடி வரவங்க டக்குன்னு வந்து மோதிருவாங்க இப்போ ஸ்டாப் லைன்கிட்ட இருந்துச்சின்னா ஸ்டாப் பண்ணி தான் நீங்கள் போ பைக்கில் போகணும் அதாவது சாலை விதிகளை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ கவர்மெண்ட் லோ ரூல்ஸ் எல்லாம் இப்போ வெளிநாட்டுக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக கரெக்டாக பயன்படுத்துவாங்க இந்த ட்ராக்கில் போனின்னா அந்த ட்ராக்கில் தான் போவாங்க நம்ப ஊர் மாதிரி இங்கே பூந்து அங்கே பூந்து ஓவர் டேக் பண்ணி முந்துகிற மாதிரிலாம் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் விளைவுகள் ஏற்படும் ஆக்சிரென்ட் ஆவலாம் அதுக்கப்புறம் நமக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டிதான்